ஜனவரி ஃபோர்ட்டீன் பொங்கல் திருநாள் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஃபூல்ஸ் டே டிசம்பர் ஃபர்ஸ்ட் எயிட்ஸ் விழிப்புணர்வு தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் ஜூன் ஐந்து சுற்றுசூழல் தினம்